தமிழ் மொழி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செம்மொழி அதாவது மிகவும் தொன்மையான மொழி ஆனால் சிலர் வந்துவிட்டு பார்த்தீங்கன்னா சி வேறு சில மொழிகள் தமிழ் மொழியோட தொன்மையானதுன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க ஒரு உதாரணத்துக்கு இந்தியாவிலியே வந்து பார்த்தீங்கன்னா சமஸ்கிரதம்லாம் வந்துவிட்டு முன்னடியே வந்து இருக்கக்கூடிய மொழி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்கிறாங்க ஆனாலும் வந்துவிட்டு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இப்போ அதிகமான வழக்கத்துல இல்லாத மொழி இருப்பிணும் தமிழ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மிக மிக மிக தொன்மையான மொழி பழைய அதுக்கு சான்றாக நிறைய செப்பேடுகளும் சிப் கல்வெட்டுகளும் கிடைக்கப் பெற்றுள்ளன அதேபோல் வந்துவிட்டு பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி என்ற மொழியானது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் உலகில் உள்ள பல்வேறு இடங்களிலும் தமிழ் கல்வெட்டுகளும் கமில் தமிழ் செப்பேடுகளும் கிடைத்துள்ளன இதுவே தமிழின் தொன்மையை காட்டுவதற்கான ஒரு மொழி இடையில் ஸ் சில வ குறிப்பேடுகள் வந்து பார்த்தீங்கன்னா செப்பேடுகளாக இருந்ததும் பனை ஓலையில் இருந்ததையும் நம்ம இப்போ நூல்களாக தொகுத்த பின்னர் தான் அதனுடைய உண்மையான தொன்மையும் அதனுடைய மொழியின் சிறப்புகளும் வெளி வந்துள்ளது நம்ம அவற்றை தெளிவாக ப பயன்படுத்த வேண்டும் அதேபோல் தமிழினுள்ளையே ஆங்கிலம் கலந்து பேசுவதை தவிர்த்தல் மிகவும் முக்கியம் ஆங்கில கலப்பினால் தான் தமிழ் மொழியின் சிறப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்கிறது ஆனாலும் மறையாது ஏனென்றால் அவ்வளவு இலக்கிய இலக்கணங்கள் நம் மொழியில் உள்ளது